உள்ளூரில் கலை மற்றும் கைவினை அப்படின்னு பார்த்திங்கன்னா கலை வந்து இப்போ வந்து வள்ளி கும்மியாட்டம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு கைவினை அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே நூல் தொழிற்சாலைகள் தான் அதிகமாக இருக்கு தறி ஓட்றதாக இருக்கட்டும் ஸ்பின்னிங் மில்லாக இருக்கட்டும் நூல் ஆடை தையல்காரர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமேவும் ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குது அரசாங்கம் நூலு விலையை ஏற்றுனாலும் அப்பப்போ இறக்கி எல்லாத்துக்குமே ஒரு வேலை கொடுத்துட்ருக்குது இந்த திருப்பூர் மாநகரத்தில் அதிக அங்கீகாரம் தேவைப்படும் சில கலை வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கலைகளுக்குமே அதிக அங்கீகாரம் வேணும்னு நான் நினைக்கிறேன் எங் என்ன கலையாக இருக்கட்டும் ஒரு சின்ன கலையாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் வேணும் கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கணும் கொடுக்கறாங்க கடன்கள் மானியங்கள் நிதிலாம் கொடுக்கறாங்க ஏதாவது சேதம் அடைஞ்சிச்சினா கொடுக்கறாங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு கடன்கள் கொடுத்து உதவுறாங்க அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை கடன்கள் வாங்கி தொழில் தொடங்கி முன்னேறுறவுங்க நிறைய பேர் இருக்கறாங்க அதனால் கடன் மானியங்கள் நிதி அப்படிலாம் நிறையவே இருக்குது கிடைக்கிது